தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் டிஸ்டிட்ரிக்கில் மேற்கொண்டு அந்த தமிழ் வார்த்தைகளை மட்டும் தான் அந்த ஸ்லாங்குலாம் பிரிஞ்சுருக்கும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் பாருங்கள் ஏனுங்க இங்கே வாங்கங்க அங்குட்டு போங்கங்க இந்த மாதிரி ஸ்லாங்கில் பேசுவாங்க ஓ சென்னை பேசுனீங்கன்னா ஜோர்த்தாயே ஏலே எம்புல்லே அப்படினு பேசுவாங்க தேனி மாவட்டங்களில் இங்கிட்டு வாலே போலே அந்த மாதிரி வார்த்தைகள் மற்றும் கிருஷ்ணகிரி இங்கேல்லாம் அவடே இவடே இங்கிட்டு அந்த மாதிரி வார்த்தைகளில் பேசுவாங்க இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாங் வார்த்தையில் அந்த மு டிஸ்ட்ரிக்கு மாத்த ஏற்ற மாதிரி வார்த்தைகளில் ப்ரொனௌன்ஸன் மாறுமே தவிர மற்றபடி தமிழ்ன்றது ஒரே ஒரு ப்ரொனௌன்சேஸன் தான் அந்த வார்த்தைகள் உண்டான ஸ்லாங் மட்டும் தான் மாறுதல் அர்த்தங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாறாது எப்பையுமே அந்த தமிழ் எக்காரணத்தைக் கொண்டும் எந்த வார்த்தையோடய அடையாளத்தை ஏதும் மாற்றவும் முடியாது தமிழ் தமிழாகவே தான் இருக்கும் அர்த்தத்தைக் எக்காரணம் கொண்டும் மாத்துறதுக்கு வழிகள் இல்லை என்னனும் மாற்றவும் முடியாது